நாங்கள் வெளியில் எங்கே சாமி கும்பிட போகணுன்னாலும் வீட்டில் பச்சையம்மா குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு போகணும் அந்த பச்சையம்மாவை கும்பிடும்போது சாதாரணமாக கும்பிடமாட்டோம் வெல்லம் தண்ணி ப பஸ்ட்டு வந்து வீட்டில் வெல்லம் தண்ணி கரைத்து வச்சு பானகம் கும்பிட்டுட்டு குறுக் கும்பிட்டு கற்பூரம் ஏற்றி தீவார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு வர காரியம் நல்லபடியாக முடியணும்னு கும்பிட்டுட்டு வெளியில் கிளம்புவோம் எதுக்கு எந்த ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அதேமாதிரி வெளியில் கோவிலுக்குப் போனாலும் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பூஜை ரூமுக்குப் போயிட்டுதான் வேறு எந்த வேலையாக இருந்தாலும் செய்வோம் அதே மாதிரி மாரியம்மனுக்கு கூழு ஊற்றும்போது முன்னாள் மாவெல்லாம் கரைச்சி வெச்சு கூழ் எல்லாம் ஆக்கிட்டு மறுநாள் காலையில் க கூழு கரைக்கும்போது கூழ் கரைச்சிட்டு அது அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு அந்த பாத்திரத்துக்கெலாம் பொட்டு வெச்சு குங்குமம் மஞ்சளெலாம் வச்சுட்டு கீழே அதுக்கு வேப்பிலைலலாம் கட்டி கீழே எடுத்துட்டு போய் வச்சு எல்லோரையும் பக்கத்துலலாம் கூப்பிட்டுட்டு கூழு ஊற்றுறதுக்கு வந்து நின்ற பின்னாடி அங்கே தேங்காய் உடச்சி சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து படையல் போட்டு இலைக்கி அங்கே சாப்பாடுலாம் வச்சு கொழுக்கட்டை செய்து எல்லாம் வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு தேங்காய் உடச்சி மேலேயும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தீவார்த்தனை பண்ணிவிட்டு கீழே போய் வந்த சா வந்தவங்களுக்கு எல்லோருக்கும் கூழ் ஊற்றுவோம் கூழ் ஊற்றி முடித்துட்டு லாஸ்ட்டில் மீந்துச்சின்னால் திரும்ப அந்த கூழை உள்ளே எடுத்துட்டு வரக்கூடாது அந்த கட்டியிருக்கிற அந்த பாத்திரத்துக்கு அந்த வேப்பிலை கட்டிருக்கிறோன்னா அந்த வேப்பிலைய உருவி அங்கேயே தெருவுலேயே போட்டுவிட்டு அந்த கூழ் ஏ பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை காலியாக தான் வீட்டுக்குக் கொண்டு வரணும் அதே மாதிரி பொங்கல் வைக்கப் போவோம் குல தெய்வத்துக்கு பொங்கல் வைக்க போகிறப்ப வீடெல்லாம் கி வீட்டில் குல தெய்வம் பச்சையம்மாவுக்கு போகும்போது வீடை துடச்சிட்டு காலையில் சாமியை கும்பிட்டுட்டு போகும்போது குல தெய்வத்தில் பொங்கல் வச்சிட்டு வந்தாலும் பொங்கல் வச்சிட்டு வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யாருக்கு என்ன தரணுன்னாலும் தருவோம் பொங்க சாதம் அங்கே எதுவும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதை மாதிரி பெரியவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கலாச்சாரத்து பிரகாரம் இது வரைக்கும் நாங்கள் கட கடைப்புடிச்சிட்டு வரோம் போதுமா